தமிழ் நாட்டில் காலப்போக்கில் எப்படி மாற்றம் அடைந்துள்ளதுனால் அன்றைக்கி ஏரி குட்டை குளம் எல்லாமே இருந்துச்சு நீர் வளம் இருந்துச்சு பாசனம் இருந்துச்சு அன்றைக்கி வந்து கிணறு இருந்துச்சு அன்றைக்கி போருங்றது ஒன்று கிடையவே கிடையாது ஆழ்துணைக்கிணறுங்றது ஒன்று கிடையவே கிடையாது இன்றைக்கி ஆழ்துணை கிணறு போட்டு அதில் தண்ணியை உரிகிறதுனால கிணத்துல இல்லை ஆனாலும் விவசாயம் பண்ண முடியல அதே போல் வந்து அன்றைக்கி விவசாயத்துக்கு வந்து நிலம் அதிகமாக இருந்துச்சு விவசாயம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி தண்ணி பற்றாக்குறையினால் விவசாய நிலமெல்லாம் என்ன பண்ணுறாங்க ப்ளாட்டு போட்டு வியாபாரம் பண்ண ஆரமிச்சுட்டாங்க இதனால காலப்போக்கில் வந்து ப்ரோக்கருங்களும் அதிகமானாங்க அதை விற்கிறவங்க வியாபாரிங்கள் அதே போல் வந்து தமிழ் நாட்டில் டூ வீலரு காரு எல்லாமே வந்து அதிகமாகிடிச்சி அன்றைக்கி சைக்கிள் மாட்டு வண்டி இருந்துச்சு அன்றைக்கி ஆரோக்கியமாக இருந்துச்சு இன்றைக்கு தமிழ் நாட்டில்னு பார்க்க போனால் இதோடய நிலம வந்து மோசமாக அடைஞ்சின்னு வருது இப்போ கொரோனா டைமில் வந்து நம்மளோடய காற்று வந்து எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு அது மாதிரி இல்லை ஸோ தமிழ் நாட்டோடய பண்பாடும் காலப்போக்கில் எப்படி மாற்றம்னால் இப்படி தான் மாற்றமாகின்னு வருது எதுவுமே நல்லதுக்கில்லை எல்லாமே அழிவுக்குண்டானதா தான் வந்துன்னு இருக்குதே தவிர நல்லதுக்குண்டான எதுவுமே இல்லை